ஹலோ காய்கறி ஷாப்பா எங்கள் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதற்காண்டி எங்களுக்கு வந்து நிறைய காய்கறி எல்லாம் தேவைப்படுது ஆ லிஸ்ட்டு சொல்லுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறிங்களா எங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன்னு இன்னைக்கு நைட்டு வந்துர்ணும் இல்லைனா நாளைக்கு காலையில் வந்து வண்டியில இறக்கி விட்டால் போதும்

ஆ சரி அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களே வந்து எல்லாத்தையும் இறக்கிவிட்ரு போய்டுவிங்கள்ல அதெல்லாம் எவ்வளோன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் தந்துருவோம் ஆ ஓகே நான் என்னான்ன காய்கறின்னு சொல்லுறேன் அஞ்சுக்கிலோ தக்காளி வேணும் எட்டுக்கிலோ உருளைக்கெழங்கு நாற்பது வாழைக்காய் ஒரு ஆறுக்கிலோ கத்திரிக்காய் வேணும் அப்புறம் இல வாழை இல சாப்பிட்றத்துக்கு அங்கேயே கிடைக்குமா அது எவ்வளோ காஸ்ட்னாலும் பரவாயில்ல நீங்கள் எங்களுக்கு ஒரு இரு ரெண்டு கட்டு வேணும் அப்புறம் கருவப்பில்லை கொத்தமல்லி புதினா அதெல்லாம் கொடுத்துருங்க அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து வேணும் நீங்கள் வேணா பக்கத்தில் கேட்டு சொல்லுங்கள் ஆ ஆ

ஆ அது பரவாயில்ல நீங்கள் வாங்கும்போது சேர்த்து எடுத்து வந்துவிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஆ சரிங்க நீங்கள் நீங்களே எடுத்து வந்து வீட்டில் இறக்கி விட்டுருங்க காசு அமௌண்ட்டு கைலையே கொடுத்துருவோம் ஆ சரி ஆ ஆ வைக்கிறேன்